குட் ஈவ்னிங் மேம் மேம் எனக்கு ஒன் வீக் லீவ் வேணும் மேம் மேம் எனக்கு உடம்பு சரியில்லை மேம் அடிக்கடிக்கு ஃபீவர் வருது மேம் ஹெட் பெயின் வருது மேம் அதனால்தான் மேம் ஆமாம் மேம் மேம் ஸ்கேன் எடுக்கணும் மேம் அதனால்தான் ஸ்கேன் எடுக்கணும் மேம் ஆமாம் மேம் இனிமேல் லீவ் எடுக்க மாட்டேன் மேம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க மேம் ஒரு ஏழு நாள் மேம் மேம் ஸ்கேனும் ஆமாம் மேம் இல் ஆகாது மேம் நிறைய மெடிக்கல்ஸு அதெல்லாம் பார்க்கணும் மேம் அதனால்தான் ஒரு ஏலு நாள் லீவ் கொடுத்திங்கன்னா ஆமாம் மேம் ஆமாம் மேம் ஆகும் மேம் ஆமாம் மேம் மேம் ஊருக்கு தான் போகணும் மேம் அதனால்தாங்க மேம் ஊரில் போயி தான் ஹாஸ்பிட்டல் பார்க்கணும் ட்ராவலுக்கே ரெண்டு நாள் ஆயிருது மேம் ஆமாம் மேம் ஆமாம் மேம் ஆமாம் மேம் ஒன் வீக் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆமாம் மேம் யோசிச்சு தான் மேம் கேட்டேன் இனிமேல் லீவ் எடுக்க மாட்டேன் மேம் இந்த ஒன் வீக் லீவ் கொடுத்திங்கன்னா ஆமாம் மேம் ஆ ஆமாம் மேம் ரொம்ப எமர்ஜென்சி மேம் அதனால்தான் ஆமாம் மேம் ஆ ஆமாம் மேம் என்ன பண்ணுறது மேம் லீவ் வேணும் வீட்லையும் சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டேன் மேம் லீவு கேட்குறேன்னு சரி ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஓகே